நான் கோயிலுக்கு போவேங்க கிறிஷ்டின் கோயிலுக்கு நான் ஒரு கிறிஷ்டின் நான் கொஞ்சம் கொஞ்சம் நிறையா மதங்களுக்கு போவேன் தெரியும் கொஞ்ச கொஞ்சம் நான் வந்து கிறிஷ்டின் கோயிலுக்கு போகிறப்ப கையை ரெண்டு கையும் கும்பிட்டு நல்லா பக்தியா இருந்து நல்லா ஜெபம் பண்ணுவேங்க கிறிஷ்டின் கோயில்ல ஜெபம் பண்ணுறப்ப நமக்கே ஒரு இது கடவுள் நம்மளோட பேசுகிற மாதிரியே இருக்கும் அது நிறையா அனுபவங்கள் இருக்குது எனக்கு நம்ம பிரச்சனை நிறையா இருக்கும் யார்டயும் தீர்க்கமுல்லன்னா நான் வந்து யார்டயும் சொல்ல ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா நான் போய்ட்டு நான் எங்கள் கடவுள் என் கடவுள்கிட்ட சொல்லுவேன் அவங்க நான் கடவுள்ட சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் நிம்மதியாயிருக்கும் அதேமாதிரி இந்துக்கள் நிறையா பேரு இருக்காங்கள் இந்து சபையில போகிறப்பையும் அதேமாதிரி தான் இது பண்ணுவோம் நிறையா பேர் அவங்கவுங்க சபை தான் அவுங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அவங்க சபை ஒவ்வொருத்தங்களும் சபைக்கும் நல்லா இதுதான் இருக்கும் நல்லாருப்பாங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தங்களும் நீட்டாருப்பாங்கள் அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதம் சிலபேரு முட்டி போட்டு ச இது வேண்டுவாங்கள் நிறையா நாங்களும் வேண்டுவோம் முட்டி போட்டு அப்பறம் தோப்புகரணம் போடுவாங்கள் நிறைய அப்பறம் அங்கப்பிரதட்சணம் செய்வாங்கள் நிறையா செய்வாங்கள் ஒவ்வொருத்தங்களும் அவங்க வளிபாட்ட வந்து கோயில்ல போய் செஞ்சிப்பாங்கள் நம்ம அதை பார்க்க பார்க்க நமக்கும் கொஞ்சம் இது வரும் நிறையா நம்மளும் இவ்வளோ பார்க்குறோம் நமக்கும் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்கள் ஜாலியாருக்குதுங்க இது எப்படிந்தாலும் எல்லா மதத்துலேயும் நடக்கிறது தாங்க ஓகேவா